இப்போல்லாம் வந்து பட்டு சாரீ அதுக்கு அப்புறம் வந்து காட்டன் ஐட்டம்ஸலாம் வந்து இப்போல்லாம் யாருமே வந்து விரும்புகிறது இல்லை அது வந்து க கடையில் வந்து ரெடிமேடாக இருக்கிறத வந்து யாரும் விரும்புகிறது இல்லை எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிசைனாக போடணுன்னு சொல்லி லையிட் வெயிட் சாரீஸ்யெல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் எம்ப்ராய்டிங் ஓர்க்கெல்லாம் பண்ணி போட்டுக்கிறதுனால் வந்து மற்ற இதுக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுது அதனால் வந்தும் அவங்களுக்கு வந்து நஷ்டமாக போயிருது அப்புறம் இப்போ எல்லாருமே வந்து டெய்லரிங் படிக்கிறதுனால் அப்புறம் வந்து எம்ப்ராய்டிங் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்றதெல்லாம் பழகிக்கிறதுனால் வந்து ரெடிமேட் டிரெஸுக்கெல்லாம் வந்து வேல்யூவே இல்லாமல் போயிருச்சி இப்போ எல்லாருமே வந்து இவங்களே தெரிஞ்சு வெச்சிக்கிறதுனால் மெட்டீரியல் மட்டும் எடுத்துட்டு வந்து இவங்களே வந்து தெச்சு போட்டுக்கிறாங்க அதனால் வந்து அது வந்து அப்படியே ஸ்டாக்கு விற்காம அப்படியே நிற்குது இதனால் வந்து ரொம்ப பொருளாதாரம் வந்து வீழ்ச்சியடையுது சில கடைகளுக்கு